இப்போ நம்மளுக்குப் பார்த்திங்னா உணவுப் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளை மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அதில் வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து முழுமை அடையலை இதே வந்து இப்ப பழ பழங்காலத்திலெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிச்சுப் பாழாப் போறதைவிட ஆடு மேய்ச்சு ஆளாகலாம் அப்படிம்பாங்க இப்போ ஆடு மேய்க்கிறது எந்தளவுக்கு முக்கியத்துவம்னா இந்தப் பழமொழி அவங்க எப்போ சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கங்க இப்போ ஒரு ஆட்டோடய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் நல்ல ஆடு பத்து ஆடு வளர்த்திங்கனா ஒரு லட்சம் ரூபா இப்போ எப்படிருந்தும் எல்லோருமே வந்து மட்டன் சிக்கன் எல்லோருமே சாப்பிட்டுகிட்டுதான் இருக்காங்க ஒரு ஃபங்ஷன் அப்படினா சாப்பிட்டுதான் இருக்காங்க ஒரு பத்து ஆடு வளர்த்துப் பார்த்தம்னா அதில் உள்ள கஷ்டங்களும் புரியும் நம்மளுக்கு அதைப் பத்து ஆடு பராமரிக்கிறது அதுக்கு உணவு கொடுக்கிறது அதுக்குத் தேவையான தழைகள் அதுக்குத் தேவையான மருந்து இதெல்லாம் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது பத்து ஆடு வாங்கி வளர்க்கலாம் பத்து ஆட்டுக்குத் தேவையான தீவனங்களை அதே இடத்துலே கொடுக்குறோம் அதே இடத்தில் போடறோம் அப்படினா மாடு ஆடும் ஆடு வந்து மேய்ச்சலுக்கு வெளியில் எங்கேயும் கூட்டிப்போணுன்ற அவசியம் இல்லை அந்த ஒரு ஏக்கருக்குள்ளாலேயே நம்ம பண்ணிக்கலாம் ஆடை வந்து அங்கேயே வளர்க்குறது அப்புறம் ஆட்டுக்கு தேவையானது உணவு அங்கயே பயிரிட்டுக்கலாம் அதுவும் அங்கயே தே தங்கியிருக்கும் அது ஒரு பத்து ஆடு வளருதா பத்து ஆட்டை வந்து செல் பண்ணிணோம் அப்படினா நம்மளுக்கு நல்ல காசு அது மாட்டுடைய அந்த ஆடு வந்து அதனுடைய பருவம் அந்தமாதிரி இடத் அந்தமாதிரி நேரத்திலெல்லாம் பார்த்து டாக்டரைக் கூப்பிட்டு நல்ல ஆலோசனையின் பேரில் அந்த ஆட்டைப் பார்த்து அந்த ஆடு குட்டி போட்டுச்சுனா அது அதையும் விசேஷமாகப் பார்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க கிடாக்குட்டி இவ்வளோ ரேட்டு பொட்டக்குட்டி இவ்ளோ ரேட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க அது வெயிட்டைப் பார்த்து சொல்லுவாங்க அதுமாதிரி சரியான ஆட்டை வந்து வளர்தோம் அப்படின்னா ஆடு வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு மூலதனமாக இருக்கும் அதேமாதிரி மாடும் சரி ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஒரே இடத்திலேயே வளர்க்கலாம் ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுக்குத் தொந்தரவு இல்லாமையும் இருக்கும் மாடும் அதேமாதிரிதான் மாடு வந்து பால் கரக்கும் அதேமாதிரி இப்போ பார்த்தா ஒரு நாலு பசுமாடு வாங்கி ஒரே இடத்தில் வளர்த்தோம் அப்படின்னா அது பால் டெய்லி நம்மளுக்கு பிஸ்னெஸ் பண்ணலாம் ஒரு லிட்டரு பால் எப்படிருந்தாலும் இன்றைக்கி இதில் நல்ல ஒரு ரே ரேட்டுக்குதான் போகுது எப்படிருந்தாலும் நாற்பது லிட்டரு சரி ஒரு மாடு எப்படிருந்தும் ஒரு பத்து லிட்டரு கரக்கதுன்னால் ஒரு லிட்டரு வந்து நாற்பது ரூபா அம்பது ரூபா இன்றைக்கி போது இதுவும் நல்ல வருமானம்தான் ஒரு நாலு ஒரு அஞ்சு பசுமாடு வாங்கி வளர்க்குறது வந்து நல்லதுதான் ஆனால் அதுக்குப் போதுமான இடவசதி இருக்கணும் நம்மளுக்கு அதுகளுக்கும் பெரிய அளவில் வந்து சாப்பாடு இந்த இதெல்லாம் புண்ணாக்கு பருத்திக்கொட்டை தேவையான அளவுக்கு இ இலைதான் இது இயற்கை உணவுதான் அது அதிகமாக சாப்பிடலாம் ஆடு மாடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி இது நல்லா இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படினா நாட்டுக்கோழி வளர்க்கலாம் மற்ற கோழி வளர்கிறதைக்காட்டிலும் நாட்டுக்கோழி வளர்த்தம்னா அதுதான் அதனோடய முட்டை நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி நல்ல ரேட்டு கறியும் வந்து அதிகமான ரேட்டுதான் இன்றைக்கி அதில் ஒரு வளர்க்கலாம் அதாவது சின்னச் சின்ன பிஸ்னஸ் பண்ணோம்னா ஆடு வளர்க்கிறது மாடு வளர்க்கிறது கோழி இதெலாம் நல்லா இருக்கலாம் இதுதான் வந்து எனக்கும் பிடிக்கும்